இளைய தலைமுறையில் வந்து கலாச்சாரம் நெலைமைல கண்டிப்பாக பின்பற்றாங்க பசங்கள் என்ன தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அவங்க கலாச்சாரத்தெலாம் மறக்கலை இப்போ ட்ரெண்டிங்கெலாம் வந்து எது இருந்தாலும் சரி அதை செஞ்சாலும் சரி அவங்க வந்து பழைய கலாச்சாரங்களை எதையும் மறக்கலை அவங்க வந்து பழைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுகிறாங்க ஏன்னால் அவங்கவுங்க ஃபேமிலிலையும் சரி அவங்க கலாச்சாரத்தை பற்றி அவங்க பாட்டி அவங்க தாத்தா அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக அவங்களாம் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க அதே மாதிரி அவங்களும் அவங்க எப்படி அவங்க பேரன்ட்ஸ் அவங்க பாட்டி அவங்க எல்லோருமே அவங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்களாம் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க இவங்க பசங்களும் சரி பழைய கலாச்சாரத்தெலாம் பின்பற்றி வராங்க அவங்க வந்து பழைய கலாச்சாரத்தெலாம் மிகவும் விரும்புகிறாங்க இப்போ உள்ள பசங்களாம் ஏன்னால் வந்து இப்போலாம் வந்து ட்ரெண்டிங்காக எதுவும் வந்தாலும் சரி இப்போ ட்ரெண்டிங்காக வரும் இது முடிஞ்சு அடுத்த வருஷம் வேறு என்னாச்சும் இந்த மாதிரி வருஷா வருஷம் புதுசு புதுசாக ட்ரெண்டிங்காக எது வந்தாலும் சரி ஆனால் பழைய கலாச்சாரங்களை எதையும் மறக்க முடியாது பசங்கள் கண்டிப்பாக கல்சுரல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ பொங்கல் ஃபங்ஸன் ஆகட்டும் தீபாவளி ஃபங்ஸன் ஆகட்டும் ஆனாலும் இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி யாரும் மாற்றிக்கில முன்னாடி ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரி முன்னெலாம் பொங்கலுக்கெலாம் கண்டிப்பாக எங் யாராகருந்தாலுமே சரி பொங்கலுக்கு ட்ரெண்டிங்காக யாரும் ஃபேண்ட் செட் ஷு அதுமாதிரிலாம் எதுவுமே போடலை யாராகருந்தாலுமே பொங்கலுக்கு வந்து தமிழகர தமிழர்கள் திருநாளை முன்னிட்டு எல்லோருமே வேஷ்டி சர்ட்டு இது மாதிரி பெண்களாம் வந்து சேரீஸ் பாவாடை தாவணி இது மாதிரி தான் அவங்க எல்லோருமே யூஸ் பண்ணுறாங்க எல்லோருமே இது மாதிரி தான் இருக்காங்க என்ன தான் ட்ரெண்டிங்காக எவ்வளோ தான் வந்தாலும் சரி பழைய கலாச்சாரத்தை பின்பற்றாமலாம் இல்லை என்ன தான் கேஸ்ஸில் வந்து பொங்கல் வைச்சாலும் ஆனால் பொங்கல் வைக்காம யாரும் இருக்கிறதுல்ல பழைய கலாச்சாரம் எல்லாத்தையும் பின்பற்றிகிட்டும் வராங்க அது மாதிரி தான் யாருமே பழைய கலாச்சாரங்களை வந்து பின்பற்றல பின்பற்றுகிறாங்க கண்டிப்பாக பின்பற்றுகிறாங்க ட்ரெண்டிங்கில் உள்ளது அவங்க வந்து கடைப்பிடிக்கிலைனாலும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாதிரி மாற்றிக்கிட்டாலுமே சரி அப்போலேந்து கலாச்சாரங்களை பின்பற்றிகிட்டு தான் வராங்க அவுங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பொங்கலெல்லாம் அந்த போட்டியெலாம் நடக்கும் பானை உடைத்தல் உரி அடித்தல் கயிறு இழுத்தல் நீர் நிரப்புதல் நொண்டி குதிரை ரெண்டு கால் ஓட்டப்பந்தயம் சைக்கிள் சைக்கிள் ரேஸ் அப்புறோம் வந்து ரொட்டி கவ்வுதல் இது மாதிரி நிறையா போட்டிகளெலாம் இருக்குது யாரும் வந்து ட்ரெண்டிங் ஏற்றா மாதிரி வந்து பொங்கல் போட்டியில் பொங்கல் விழாலலாம் வைக்கல பழைய கலாச்சார முறையில் தான் போட்டியெலாம் நடத்திக்கிட்டு வராங்க அது மாதிரி தான் இது மாதிரி தான் பொங்கலில் வந்து பழைய கலாச்சார நடைமுறையில் கோலப்போட்டி இது மாதிரிலாம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அந்த போட்டி தான் இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இதெலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை ஏன்னால் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கே இது வந்து நம்ப பாட்டி செஞ்ச காலத்தில் இப்படிலாம் இருந்துருக்கும் போல் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதிலலாம் டைம் எடுத்து பொங்கல் ஃபங்க்ஷனெலாம் ரொம்ப ரொம்ப அழகா பின்பற்றுகிறாங்க கலாச்சாரங்களெலாம் ரொம்ப ரொம்ப அழகா அவங்க பின்பற்றி வராங்க கலாச்சாரத்தை வந்து மதிக்கிறாங்க இப்போ உள்ள பசங்கள் என்ன தான் ட்ரெண்டிங் இங்கிலீஸ் இது மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இங்கிலீஸெலாம் பேசினாலும் டவுன்னாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி பொங்கல் விழாங்குறதுனால பொங் ட்ரெண்டிங் ஆயிட்டதினால பொங்கல் வெக்காமல் யாருமில்ல கண்டிப்பாக எல்லோரும் கேஸ் அடுப்புலையாவது பொங்கல் வெக்கிறாங்க அதே மாதிரி தீபாவளிங்கிறத்துக்காக ட்ரெண்டிங் ஆயிட்டுது அப்படின்னு தீபாவளியை யாரும் கொண்டாடாமல் புது ட்ரெஸு புத்தாடையெலாம் அணியாமல் இல்லை எல்லோருமே புத்தாடையெலாம் அணிகிறாங்க அதே மாதிரி வெடி வெடிக்காமலெலாம் யாரும் இல்லை எல்லோருமே நியூ மாடலேஷனில் வெடில்லாம் வருதுல்லை அந்த வெடியை கூட வாங்கி வெடிக்கிறாங்க தீபாவளி கலாச்சாரமும் சரி பொங்கல் மற்றபடி திருவிழா டைம்மு இது மாதிரிலாம் திருவிழாலாம் அப்போலேருந்தே அந்த காலத்துலேருந்து பரம்பரை பரம்பரையாக அபிஷேகம் இதெலாம் நடக்கும் கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கும் குடமுழுக்கு நடக்குது இல்லையா அதிலயுமே எல்லோருமே கலந்துக்கிறாங்க போகிறாங்க வராங்க கண்டிப்பாக பழைய கலாச்சாரத்தை யாரும் மறக்கலை அதை பின்பற்றி தான் வராங்க இதனால் பழைய கலாச்சாரம் ஏற்படுகிறதுனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை எல்லோருமே நல்ல முறையில் இருக்காங்க பழைய கலாச்சாரத்தை பின்பற்றதனால இந்த ஓட்ட பந்தயம் அது மாதிரி நிறையா அவுங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தருது மன சந்தோஷத்தையும் தருது பழைய கலாச்சாரங்கள் வந்து அனைவருக்கும் எப்போதும் கஷ்டப்படும் வகையில் இல்லை எல்லோருக்குமே சந்தோஷமான வகையில் தான் இருக்குது பழைய கலாச்சாரங்களை வந்து யாராலையும் மறக்க முடியாது யாரும் மறக்கவும் மாட்டாங்க கண்டிப்பாக பழைய கலாச்சாரங்களை பசங்கள் பின்பற்றி வராங்க பின்பற்றுகிறாங்க யாரும் பழைய கலாச்சாரங்களை மறக்கலை ட்ரெண்டிங்கில் எவ்வளோ இருந்தாலும் இன்னம் பழைய கலாச்சாரங்களெலாம் யாரும் மறக்கலை ஏன் அபி இந்த பக்கம் வர மாட்டேங்கு ஓடிக்கிட்டே இருக்குது வரமாட்டேகிது